நாங்கள் வந்து எங்களோட பள்ளி காலத்தில் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் இருந்தே கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி திருமயம் மலை கோட்டை பிள்ளையார்பட்டி கோவில் சித்தனவாசல் அந்தமாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கா போய்ட்டு இருக்கும் போது அங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்தோட அழகை ரசிக்கிறத்துக்கு வந்து இருந்தாங்க எங்கள் கிட்டே கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊர் தானா இல்லை வேற ஊரான்னு கேட்டாங்க நாங்கள் இங்கே தான் நியர் பையில் தான் இருந்து வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்கள் சொன்னாங்க இந்த இடத்துல என்ன சிறப்பு ஏன் வந்து இது இவ்வளோ இதாக இருக்கு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க நிஜமாவே எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருத்தங்க அதை பற்றி அவ்வளோ பிரமாண்டமாக அவங்களுக்கு அதுவே சொன்னாங்க அவங்கள் அவ்வளோ வியப்போடு பார்த்துட்டு இவ்வளோ அழகான இடமா இந்த இடம் அப்படின்னு சொல்லி ரசித்து ஒவ்வொரு இடத்தையும் பற்றி பார்த்து அங்கே இருக்கிற சிற்பங்கள் அங்கே அவங்கள் இருக்கிற கலை கலை ஐட்டம் எல்லாம் கலை நிறைந்த விஷயங்கள் தான் அங்கே நிறையவே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தாங்க அதுக்கு அப்பறம் அழகான செட்டிநாடு உணவு பற்றிலாம் எங்கள் தமிழ் ஆசிரியர் தமிழ் ஐயா சொன்னாங்க அந்த அதை பற்றி அவங்கள் கேட்க கேட்க அவங்களுக்கு வந்து செட்டிநாடு உணவுலாம் சாப்புடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆசையே வந்துடுச்சி ஸோ அதனால் அவங்க நாங்கள் போய்ட்டு அதை பற்றி நிறைய தெரிஞ்சு எங்கள் தமிழ் ஐயாவோடு அவங்கள் ரொம்ப இன்டராக்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆம்